நான் லாஸ்ட்டாக வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி பேக் ஒன்று வாங்கினேன் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகறதுக்காக ஒரு ட்ராவல் ட்ராலி பேக் ஒன்று வாங்கினேன் அந்த பேக் ரொம்ப நல்லாருந்துது நிறையா பொருள் வச்சுக்கிற மாதிரி நல்லாருந்துது சூட்டபுளாக இருந்துது இழுத்துகிட்டு போகறது ரொம்ப யூஸ் ஈஸியாகருந்துது நல்லா ஸ்டாங்காகருந்துது உடையாது மழையில் மழையும் வாட்டர் ப்ரூஃப்பு வாட்டர் ப்ரூஃப்பு லாக் பண்ணது நல்லா ஜிப்புலாம் நல்லா சூப்பராக இருக்கு வெயிட் லெஸ்ஸாக பேக் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் பொருள் வச்சுக்கலாம் எவ்வளோ வெயிட்டான பொருள் வச்சாலும் தாங்கிகிட்டு போது சூப்பராக இருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொருள் நல்லாருக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம பூட்டு போட்டு பூட்டிக்கிற மாதிரி ஜிப்பை பூட்டு போட்டு பூட்டிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துது நல்லா இழுத்துகிட்டு போகலாம் ஒரு ஐம்பது அறுபது கிலோ உள்ள வெயிட்டு கூட வச்சு தாங்கி தாங்கிகிட்டு போகவும் யூஸ் பண்ணுறக்கு நல்லாருக்கு தேங்க் யூ